அந்த காலத்திலருந்தே தமிழ் மொழிங்கிறது ரொம்ப நல்ல மொழி தான் பழமையான மொழி அந்த தமிழ் மக்கள்கிட்டருந்து நிறைய பண்பாடுகள் எல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அந்த ஹிந்தி மக்கள் இங்கிலீஷில் அதிகமாக பேசுகிறவங்க கூட இந்த தமிழை அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க இப்போது கேட்டு கேட்டு நல்லா பழகி நல்லா இப்போ தமிழ் தெரிஞ்சுக்கிறாங்க ஹிந்தி மக்களுக்கு வந்து எவ்வளோ சொன்னாலும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நம்ம மக்கள் கூட ஹிந்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கவலைப்படுறாங்க ஆனால் தமிழ் ஹிந்தி மக்கள் வந்து தமிழை நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சி நல்லா பேசிக்கிறாங்க தமிழ் ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்